பதினைஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து மூணு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து மூணு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து அஞ்சு அஞ்சு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு